சரி ஓகேங்கண்ணா இது இப்போ சாப்பாடோடய நன்மைகள் தீமைகள் எடுத்துக்கிட்டோம்னால் இப்போ கீரை வகைகள் காய்கறிகள் இந்த பச்சை காய்கறிகளை பத் நம்ம சாப்பிட்றது வேக வச்சு சாப்பிட்றது சத்து மாவு அப்புறம் வயதானவங்கலாம் இந்த திரவங்கள் மாதிரி உணவுகளை சாப்பிட்டாதான் அவங்களுக்கு உடம்புக்கு எடுத்துக்கும் இப்போ சின்ன குழந்தைங்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த சத்துமாவு சின்ன வயதிலருந்தே நம்ம கொடுக்கணும் இப்போ கடையில் தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த பர்கர் இந்த பப்ஸு இந்த ஐஸ்கிரீம்ஸ் இந்தமாதிரிலாம் சின்ன வயதிலே நம்ம கொடுக்கக்கூடாது இந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு பதினஞ்சு வயதுக்கு மேல் இருக்கிற இளைஞர்களுக்குலாம் பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் எதிர்ப்புசக்தி நிறையாவே இருக்கும் அதனால அவங்கலாம் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டா அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது அதுக்குனுட்டு நம்ம எப்போயுமே இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்காத இந்த அதிக எண்ணெய் உள்ள பொருட்கள் இந்த ரோட்டுக்கடையில் விற்கிற சாப்பாடுகள் இந்த பானிபூரி காளான் அப்புறம் இந்த சோயா இந்தமாதிரி தின்பண்டங்கள்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்ம எப்போயுமே முடிஞ்சளவு வீட்டிலையே சமைச்சு நம்ம வீட்டிலையே சமைச்சு நம்ம வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு அதிகமாக எந்த பிரச்சனைகளும் வராது அப்படி பண்றப்போயே நம்ம பாதி நோய்களை தவிர்த்துடலாம் அதிகமாக வெளியே போய் சாப்பிட்றனால தான் நம்மளுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது இது இது நிறைய பேர் இந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்குதான் ரொம்பவே பாதிக்குது அவங்கலாம் முடிஞ்ச வர வீட்டிலையே சாப்பிட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது இதனால நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டலு அது மூலமாக நம்மளுக்கு நிறைய செலவாகுது நம்ம உடம்புல இருக்கிற சத்துங்கள்லாம் போது மாத்திரைகள்லாம் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பே ஃபுல்லாக வீணாயிடுது அதனால் நம்ம இந்த கீரை வகைகள் இந்த காய்கறிகள்லாம் கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் பழங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க காலங்கார்த்தால நம்ம சாப்பாடாக சாப்பிட்றத்துக்கு பதிலாக டிஃபனாக இட்லி சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்றது மூலமாக இட்லியில் இட்லியை ஆவியாக வேக வைக்கிறதுனால் அதில் எந்த ஒரு கெட்ட இதுவும் கிடையாது அப்புறம் காலங்கார்த்தால வெறும் பழங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் மதியத்துக்கு மட்டும் உணவு எடுத்துக்கலாம் சாப்பாடு எடுத்துக்கலாம் அரிசி சாதம் நைட்டுக்கு வந்து நம்ம தோசை இட்லி இந்த சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சீக்கரமாக செரிமானம் ஆகுது காலையில் உணவு வந்து கம்மியாக எடுத்துக்கணும் காலையில் நிறையா நம்ம உணவு எடுத்துக்குறனால் நம்மளுக்கு மந்தமாக சா சோர்வுத்தன்மை ஏற்படுது அப்புறம் பழங்கள் சாப்பாடுக்கு இந்த டிஃபனுக்குப் பதிலாக வெறும் பழங்களும் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அது மூலமாக நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குது பழங்களில் எல்லாத்தவிடயும் ரொம்ப அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த திரவ இதுவும் குடிக்கலாம் பால்கள் பாலில் டீ போட்டு இந்தமாதிரி குடிக்கிறதுக்குப் பதிலாக வெறும் பாலாக குடிக்கலாம் நம்ம வெறும் பால் காய வச்சு காலையிலேயும் நைட்டும் குடிக்கிறப்போ அதுலேயும் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை தருது இது மூலமாக நம்ம உணவுகள் மூலமாகவும் நம்ம உடம்ப நிறையா உடம்ப நம்மளால பார்த்துக்க முடியும் உணவுகள் மூலமாகவும் உடம்புகள நம்ம நிறையா கட்டுப்படுத்த முடியும் நோய்களை குணப்படுத்த முடியும் ரசம் நம்மளுக்கு சளி பிடிச்சாக்கூட நம்ம நிறைய மிளகுத்தூளை போட்டு நம்ம ரசம் வச்சு குடிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த சளிக்கூட சீக்கிரம் சரியாக போயிடுது நம்மளுக்கு தலை வலிச்சால் கூட பால் காய வச்சு டீயாக இல்லை குடித்தா கூட நம்மளுக்கு சரியாக போயிடுது இந்தமாதிரி உணவுகள் இதுலேயே நம்மளுக்கு நிறையா மருந்தாக தான் உணவு வந்து ஒரு மருந்தாக தான் செயல்பட்டுட்டு இருக்குது அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அதை அதை விட்டுட்டு நம்ம ரோட்டோர கடைகளில் இல்லை தேவையில்லாத இந்த மேகி இந்தமாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நம்ம நிறையா தின்பண்டங்கள்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம் இந்தமாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது